இப்போ தமிழ்மொழின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ம எங்களுக்கு ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்குது தமிழ்மொழி வந்து எங்கள் தாய்மொழி என்று சொல்லுவோம் தமிழ்மொழி வந்து இப்போ வந்து பல பல ஊர்களை பல பல கண்டங்கள் எல்லாமே இப்போ தமிழ்மொழி கத்துட்டு வர்றாங்க இப்போ அமெரிக்கா லண்டன்னு அங்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்மொழி அவங்க வந்து க கலா தமிழ்மொழி வந்து அவங்க கத்துன்னு இருக்காங்க எங்கள் மொழி ஒன்றும் இன்னும் எங்களை விட்டு போகல எல்லாருமே இப்போ கொஞ்சம் பெருகிதான் வருது எங்கள் மொழி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தமிழ்மொழியில ஹிந்தி மொழி கூட ஒரு ஹிந்தி மொழி அப்படிலாம் பண்ணுறாங்க இப்போ தமிழ்மொழில கூட ஹிந்தி மொழி வந்து கலந்து வர்றத பேசுவாங்க அப்போ கூட எங்கள் தமிழ் வந்து விட்டுக்கொடுக்க மாட்டேறாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் நிறைய பேரு ஹிந்தி வந்து எங்களுக்கு எப்படி சொல்கிறது மைனஸ்ஸை மைனஸ் மொழிமாரி அது எங்களுக்கு வேணாம்னாலும் தமிழ்மொழிதான் எங்களுக்கு இன்றியமையாத மொழியாகும் எப்போயும் தமிழ்மொழி வந்து நாங்கள் பேணிக்காப்போம்